எங்கள் எங்கள் ஒன்றியத்துக்கு வந்து ஒன்றிய அளவில் வந்து எம்எல்ஏவாக இருக்கிற வந்து முருகன்றவர் எம்எல்ஏவாக இருக்குறாரு அவரு தி மு காவை சேந்தவர் அவர் பரவாயில்ல ஓரளவுக்கு எல்லாமே மக்கள் எல்லாம் போய் சென்று பார்க்கறாரு அவர் பணிகள் எல்லாம் செய்யறாரு மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் கொண் கொடுக்கறாரு அதிகபட்சமாக நம்ப சமுதாயத்துல அவர் எப்போவுமே ஃபீல்டுலையே தான் இருக்கறார் மக்களை சந்திச்சிட்ருக்கிறது ப்ரோகிராம் பண்ணுறது யாருக்கு என்ன தேவையோ அதை ஹெல்ப் பண்ணிக்கின்னு எல்லாம் நல்ல பணிகளை வந்து செஞ்சிட்டுருக்கறாரு அப்படியே போயிட்டுருக்கு எம்பி வந்து ஸ்ரீ விஷ்ணுகுமார் ஆர்மியில இருக்கறார் அவர் அவரை பற்றி அவ்வளோவா எங்களுக்கு தெரியிலை சொல்லிக்கிற மாதிரி அவர் என்ன செய்றார் என்ன பண்றார் எலக்ஷன் ஓட்டு வாங்கும்போது வந்தார் கேட்டார் அவ்வளோ தான் அதுக்கப்புறோம் வந்து பார்த்த மாதிரியும் இங்கே வந்த மாதிரியும் எங்களுக்கு வந்து தெரியல அவர் என்ன பணிகள் செய்யறாருன்னும் எங்களுக்கு ஒன்றும் புரியல அப்போ பார்த்ததோட சரி பஞ்சாயத்து தலைவர் வந்து எங்கள் ஊர் செம்மாம்பாடி செம்மாம்பாடி பஞ்சாயத்து பஞ்சாயத்தில் வந்து பெண்கள் வந்து பஞ்சாயத்து தலைவராக இருக்கறாங்க அவங்க பேர் வந்து ஈஸ்வரி அவங்க பணிகளை அவங்க செஞ்சிட்டுருக்கறாங்கோ இ முடியம்போது அவங்க பஞ்சாயத்து தலைவரும்